வெளி நாட்டு சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வரும் போது பார்ப்பதற்கு பொருத்தமான வட்டார பொழுது போக்குகளாக தமிழ்நாட்டில் மிகவும் அறிய கலைகள் இருக்கின்றன தெரு நாடகங்கள் வட்டார திருவிழாக்கள் ஒவ்வொரு ஊரிலும் பாரம்பரியமாக நடத்தப்படும் திருவிழா கலைகள் போன்றவற்றை வெளி நாட்டவருக்கு புதியதாகவும் அவர்கள் விரும்பும் அளவிற்கும் இருக்கும் நமது ஊரில் இருக்க கூடிய உணவு வகைகள் வெளி நாட்டவர்களுக்கு மிகவும் பிடித்த உணவு வகைகளாகவும் நமது தமிழ்நாட்டில் வந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகான கட்டிடங்கள் பாரம்பரிய கோவில்கள் பாரம்பரியமான கட்டிட கலைகளும் இருக்கின்றன பல வகையான கலைகள் இருக்கும் நாடாக தமிழ்நாடு கருதப்படுகிறது